இலக்கியம்ங்கிறது சங்கத்தமிழ் அதில் வந்து இலக்கியத்தில் வந்து சங்கத்தமிழ் வந்து ரொம்ப சுத்தமாக தமிழ் பேசுவாங்கள் நல்ல இதாக இருக்கும் அதே இது வந்து கவிதை வந்து ஒரு இப்போது வந்து பள்ளிப் பாடங்கள்ல கூட ஒரு பாடம் நடத்துனால் கூட அது வந்து அதில் போயமெல்லாம் வரும் மனப்பாடம் பகுதின்ட்டு அந்த இது வந்து டீச்சருங்கள் சொ ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறப்போ வந்து அதை வந்து பாடலாக ஒரு கவிதையாகட்டு அந்த கவிதையை ஒரு கதையை வந்து பாடலாக சொல்லிக் கொடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு கவிதை அதே போல் ஒரு வந்து ஒரு ஒரு சொல் சொன்னோம்னா அத ஒரு கவிதை ஒரு கலைநயத்தோடு சொன்னோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் வந்து படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் வந்து கவிதை வடிவத்தில் வந்து ஒரு கற்பனை ஒரு கற்பனையை ஒரு கவிதை வடிவத்தில் சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும் நல்லா அது வந்து தமிழ் சுத்த தமிழ்ல பேசுகிறது அது கேட்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு பாட்டு ஒரு பாடம் வந்து தமிழ்ல வந்து தமிழ் பிள்ளைங்களுக்கு சிக்கிரம் வந்து புரியாமல் இருக்கும் அந்த வந்து செய்யுள் பகுதி மனப்பாடப் பகுதி எல்லாம் புரிகிறதுக்கு வந்து அதை ஒரு பாட்டாக பாடி இது பண்ணி நம்ம ஒரு கலைநயத்தோடு அதை சொல்லிக் கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்க ஈஸியாக புரியும் அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து மனப்பாடப் பகுதியெலாம் சூப்பராக நல்லா பாடலாக பாடி ஒரு கவிதை நயத்தோடு ஒரு கலைநயத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும் தமிழ் வந்து வந்து பேசுகிறதுக்கும் சரி நம்ம ஒருத்தர்க்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே இது பிற மொழிகள் வந்து பேசுறதுக்கும் ரொம்ப வந்து கஸ்டமாக இருக்கும் எழுத்து ஒன்றா இருக்கும் வந்து எழுத்து வந்து ரெண்டு மூணு இதாயிருக்கும் இது தமிழுக்கு வந்து கான்னா கா அந்த காவே போட்டால் போதும் அதே இது வேறு மொழிலன்னா ஒரு இதுக்கும் எழுத்துக்கு ரெண்டு எழுத்து மூணு எழுத்து எழுத வேண்டும் காவிலயே உச்சரிப்புக்கு தகுந்த படி எழுத்தெல்லாம் இருக்குது அதை விட தமிழ் மொழி ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப வந்து தமிழ் வந்து படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சுலபமான ஒரு மொழியா இருக்குது இலக்கியம் க இலக்கிய நயத்துடன் கவிதை நயத்துடன் ஒரு இது சொல்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஒரு கதை சொல்றதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் தமிழ் மற்றவங்களுக்கு புரிகிறதுக்கும் அது நல்லாயிருக்கும் கலை வடிவங்களுக்கும் எல்லாத்துக்கும் தமிழ் சூப்பர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப வந்து தமிழ் வந்து ரொம்ப நல்ல ஒரு மொழி